இப்போ அதிகமா யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து இன்ஸ்ட்டாகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி ஆப்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரேர் பீப்பிள்ஸ் தான் வந்துட்டு சில யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ்ல் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் த எங்ஸ்டர்ஸ் வந்து எங்ஸ்டர்ஸும் சரி சில்ட்ரன்ஸும் சரி மற்றவங்க எல்லாம் வந்து அடிக்ட்டடாக இருக்கிறது வந்து இன்ஸ்ட்டாகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் அந்தமாதிரி இதை தான் வந்துட்டு அவங்க பொழுதுபோக்குக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈவென் நானு கூட அதில் பொழுதுபோக்குக்காக அந்தமாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நிறைய நல்ல ஆப்ஸூம் இருக்குது அதாவது லிங்க்லின் அதுக்கப்புறம் இந்தமாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாப்புக்காக அந்தமாதிரி இருக்குது அப்புறம் நிறைய லேங்குவேஜ் ஸ்பீக்கிங் ஆப்ஸ் வந்து இருக்குது லே ஒரு லேங்குவேஜ் கற்றுக்குறக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து இருக்குது அந்த மாதிரி இருக்குது இப்போ எங்க எந்த நம்ம கையில் வச்சிருக்க ஃபோன வச்சு உலகத்துல எந்தமூலையில் இருக்கிற எந்த லேங்குவேஜிம் நம்ம கற்றுக்குலாம் அப்போ நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நான் ஸ்மார்ட் ஃபோனில் கவனிச்ச ஒரு அட்வான்டேஜஸு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நம்ம அதில் அடிக்ட்டர் ஆகிடுவோம் ரொம்ப வந்து மொபைல் ஃபோனு வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தோனாம் நம்ம வந்து அதுக்கு அடிக்ட்டர் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பே ஃபேமிலி சற்கிள் கூட நம்ம வந்து பேச டைம் ஸ்பென் பண்ண மாட்டோம் அவங்க கூட நம்ம பேசமாட்டோம் நம்ம மோஸ்ட் ஆப் த டைம் வந்து மொபைல்லே வந்துட்டு அடிக்ட்ரு ஆகிருப்போம் ஆனால் அதை அட் த சேம் டைம் வந்து இதில் அட்வான்டேஜஸும் நிறையா இருக்குது இப்போ நம்ம வெளியில் எங்கேயும் போயி இப்போ ஒரு லேங்குவேஜி கற்றுக்குறம் நம்ம வெளில போயி கற்றுக்கணும் அதுக்கு தனியாக நம்ம அமெளண்ட் பே பண்ணுறா மாதிரி இருக்கும் ஆனால் இதுவே நம்ம மொபைலில் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்தே கன்வினியண்ட் வீட்டில் இருந்தே நம்ம கன்வினியண்ட் டைம்லயே நம்ம கன்வினியண்ட் பிளேஸ்லே வந்து நம்ம நிறையா கற்றுக்குலாம் அதை வந்து நம்ம நல்ல வழியில் யூஸ் பண்ணோம் அப்டினா அது நமக்கு நல்லா நிறைய நாலேஜ்ஜி கெயின் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறையா வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிவிக்கும் அந்தமாதைரி வந்து இருக்கும் அதுவே நம்ம வந்துட்டு ஒன்லி வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து நம்ம பொழுபோக்குக்கும் எண்டர்டைமெண்டுக்கும் மட்டுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோனாம் அது வந்துட்டு நமக்குதான் டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ கேம் விளையாடிட்டே இருந்தோம்னா அதுவும் நமக்குத்தான் டிஸ்அட்வான்டேஜஸ் மொபைல் ஃபோன் வந்து ஒரு சிஸ்டம் அவ்வளோதான் அதுவந்துட்டு நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு நிறையா அட்வான்டேஜஸ் நமக்கு நிறையா வந்து மெமரி பவர் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு இன்கீரிஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணணும் நம்ம இதுவே வந்துட்டு பொழுதுபோக்குக்காக மட்டும் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஏற்றமாதிரி அதுபண்ணும் தில் வந்துட்டு நம்ம மொபைல் ஃபோன்னால வந்து இது அட்வான்டேஜஸ்ஸா டிஸ்அட்வான்டேஜஸ்ஸா நம்ம வந்து பேசமுடியாது நம்ம யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்துதான் வந்து அது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது வந்து இருக்கும்